நாங்கள் எல்லாரும் வெள்ளகிரி மலைக்கு போனோம் அந்த மலை வந்து ஏழு மலை அது நடக்கவே எப்படியும் ஒரு ஒன்றரை நாள் ஆகிடும் ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு ஹோட்டல் தான் இருக்கும் அதுவும் வந்து டைம் தான் காலையில ஒன்பது மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரை தான் இருக்கும் இடைல எந்த இதுவும் சாப்பிட முடியாது தண்ணியோட இருக்காது எல்லாமே நாங்கள் தான் தண்ணி தண்ணி மட்டுந்தான் நாங்கள் எடுத்துட்டு போனோம் மற்ற உணவு நாங்கள் எதுவுமே எடுத்துட்டு போகல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு மலை மலையும் ஏற எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதனால ரொம்ப தண்ணி தவிக்கும் அதனால நாங்கள் தண்ணி மட்டுந்தான் கொண்டு போனோம் சாப்பாட்டுக்கு எதுவுமே கொண்டுபோகல அங்கங்க இருக்கிற ஹோட்டல்ல மட்டுந்தான் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுவும் வந்து என்ன சொல்லணும்னா அவ்வளோது நல்லாயில்லை ஒரு கொஞ்சம் ஒரு ஓரளவு நல்லா இருந்துச்சு அதனால சா நான் ஆனால் நல்லா சாப்பிட முடியல கொஞ்சம் ஓரளவு இருந்துச்சு காலையில இட்லினா மத்தியானம் என்ன சொல்கிறதுனா சோறு அதுமாதிரிதான் வச்சியிருந்தாங்க ரொம்ப இது எதிர்பார்க்க முடியாது அதுமாதிரி இடதுக்குலாம் போகணுன்னா இதுமாதிரிதான் சாப்பிட்டுத்தான் ஆகணும் ஏன்னா சோறுலாம் கொண்டுபோக முடியாது ஏன்னா மலையில ஏற முடியாது வெயிட்லாம் அதிகமாக கொண்டுபோன நம்ப வந்து மலை ஏற முடியாது தண்ணி மட்டுந்தான் கொண்டுபோக முடியும் மற்ற எதுவுமே கொண்டு போக முடியாது ஆனால் நம்ம அந்த மலை ஏறணும்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி கொண்டே போய் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப தவிக்கும் அதனால் கொண்டே போய் ஆ ஆகணும் அதேமாதிரி இப்போ அந்த மலையிலையும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஹோட்டல் திறந்தா நல்லா இருக்கும் அப்போதான் அங்கங்க அவங்க இருந்து சாப்பிட்டு போகலாம் அதேமாதிரி தங்குறதுக்கு எதுவும் எந்த வசதியுமே கிடையாது என்ன சொன்னம்னா ஓ இது லாட்ஜ் அதுமாதிரி எதுவுமே கிடையாது சும்மா ஹோட்டல வந்து என்ன சொல்லணும்னா சின்ன கடை மாதிரியும் தள்ளுவண்டி கடை மாதிரிதான் இருக்கும் வேற தங்குறமாதிரி ரூம் அதுமாதிரி எதுவுமே இருக்காது அந்த மலைகள்ல எப்போதுமே நடந்து போய்க்கிட்டுதான் இருக்கணும் அப்படி ஓய்வு எடுக்குனாலும் சும்மா ஒரு மரத்தடியில உட்காந்து ஓய்வு எடுக்கிறமாதிரிதான் இருக்கும் அதனால் நம்ம என்ன சொல்லுகிறதுனா அந்த இதுமாதிரி இடத்துல கொஞ்சம் தங்குறமாதிரி தங்குறதுக்கு ஒரு லாட்ஜ் அதை மாதிரி சிம்பிள்லாக கட்டிவிட்டா கூட பரவாயில்ல மலைகளையும் என்ன சொல்லுறதுனால் அப்படி தங்குறதனால எதுவும் பாதிப்பு எதுவும் விலங்கு இது வந்து அடிச்சிடுமா அதிகமாக பயமாக இருக்குது அதனால கொஞ்சம் அதிகமாக மக்களுக்கு வந்து பாதிப்பை பாதிப்பு ஏற்படாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹோட்டல் அதுமாதிரி கட்டிவிட்டா நல்லா இருக்கும்